ஆமாங்க மேடம் நீங்கள் எந்த ஊர் ஆ சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயம் ம் பெர்ஸ்னல் லோன்னால் எதை வச்சு தர்றது உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள்

ம் நிலம் நிலம் எதாவது இருக்கா ம் உங்களுடைய நேமு ஆ ஓகே மேடம் சரி

உங்களுக்கு மந்த் கூலி எவ்வளோ ம் சரி அதை வைச்சே இப்போ உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் அமௌண்ட் கேட்குறீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ மந்த்து மந்த்து தவறாமல் கட்டணும் நீங்கள் அதை ஆ இதில் நிலத்தால லோன் வாங்கி ஏமாற்றிர்றாங்க

ம் சரிங்க மேடம் ஆ நாளைக்கு வாங்கள் நாளைக்கு வாங்கனேன் ஆதார் கார்டு நிலத்து பத்திரம் அப்புறம் ரேஷன் கார்டு ஆ எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ஃபோட்டோ ஃபோட்டோ ரெண்டு முக்கியம் அப்புறமா மாட்டோடய ஃபோட்டோ ஆ ஆமாம் அது முக்கியமாக வேணும் ஆ ம் தவறாமல் தவறாமல் காத்தாலுக்கே பத்து மணிக்கு வந்துடுங்க காலையில் பத்து மணிக்கு ஆ சரி மேம்